ஆ சொல்லுங்கப்பா ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ஆ உங்க உங்க நேம் என்னப்பா ஓகே நித்தியா வந்துடுச்சு அந்த ரிப்போர்ட் வந்துடுச்சுப்பா வந்துடுச்சு நீங்கள் கொஞ்சம் சுகர் அதிகமாதான் இருக்கு கொஞ்சம் அதிகமாதான் இருக்கு அதனால் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகதான் இருக்கணும் கண்டிப்பாக டேப்ளெட்ஸ் மஸ்ட்டு ஓகேவா ஆ ம் சொல்கிறேன் இருங்கள் டேப்ளெட்ஸ் மஸ்ட்டு அதாவது மார்னிங் ஒன்று ஈவ்னிங் ஒன்று கண்டிப்பாக டேப்லெட் எடுத்துக்கணும் அது அன்னியில டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஃபுட்டில் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும் என்ன அப்படினா சுகர் கன்டென்ட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் முக்கியமாக வந்து வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணவே கூடாது நீங்கள் ஓகேவா அப்பறம் ரைஸ் ரைஸ் ஐட்டம்லாம் கம்மி பண்ணணும் கார்போஹைட்ரேட் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடணும் கார்போஹைட்தானே ஹைரேட்தானன்னு அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அந்த மாவு தான் பின்னாடி அப்படியே சுகராக மாறுது கிளைக்கோஜின் மாதிரி அப்படியே சுகராக மாறிடுது அதனால நீங்கள் மாவு சத்து உள்ள பொருளாக்கிறதுனால எதுவும் சாப்பிடக்கூடாது ம் கொஞ்சம் அந்த சிறுதானியங்கள் கோதுமை ஐட்டம் அப்படிங்குற மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டுக்கணும் மதியம் கொஞ்சோண்டு ரைஸ் சாப்பிட்டுக்கணும் மேக்சிமம் காய்கறிகள் சாப்ட்டுக்கணும்

அதாவது கண்ட்ரோல் அப்படினா கண்ட்ரோலில் இருக்கும் குறையும் சுகர் குறையும் அப்படிங்குறதுலாம் கிடையாது பட் கண்ட்ரோலில் இருக்கும் இதனால் இதனால உள்ள சைடு பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஸோ அதனால் சுகர் டக்குனு இதல்லாம் சுகரு சுகரை திடீர்ன்னு கொறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதனால உள்ள பாதிப்புகளை அது கம்மி பண்ணும் ஆ ஆ வாங்கள் வந்து டேப்லெட்டுலாம் எழுதி தரேன் வாங்கிகிட்டு போங்க அது அன்னில நான் சொன்ன இதலாம் ஃபாலோவ் பண்ணுங்கள் ஃபுட் ஐட்டம்லாம் ஃபாலோவ் பண்ணுங்கள் கொஞ்சம் வாக்கிங் கொஞ்சம் கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக காலையிலேயோ மதியானமோ ஒரு ஆஃப் அன் அவர் வாக்கிங் போனிங்கனா சுகர் கண்ட்ரோலில் ஓரளவு இதாயிருக்கும் அதை கொஞ்சம் ஃபாலோவ் பண்ணுங்கள் ஆ ஓகே ஓகே சரிங்க ஆ ஓகே கண்டிப்பாக வாங்க ம் ம்